ஆ நான் இளவரசி பேசுகிறேன் தாம்பரத்தில கூட எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திங்கள்ள ஆ இப்போ அந்த வீட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுறதாருக்கோம் ஆமாம்மா ஆ அதே தான் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ரூமை எக்ஸ்டன்ட் பண்ணுறதாருக்கோம் எங்களுக்கு வந்து அதுலையே அட்டாச்டு பாத்ரூம் அப்புறோ வந்துவிட்டுரெண்டு கபோர்டு வைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ரூம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி தரனும் ஆ இருக்கு இருக்கு ஆமாம் போர்ட்டிகோவை பாதி சேர்ந்து அடச்சு கட்டுற மாதிரி வரும் அதில வந்து

ம் சரி

அவ்வளோ சொல்றிங்க கம்மியாகாதா ஆமாம் விலவாசி ஏறி இருக்கும் தான்

ஆ ஆ ஓகே சரி ஃபைனலாக எவ்வளோ அமௌன்ட் சொல்றிங்க

சரி பரவால்ல காசு ஆனாலும் பரவால்ல எங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் நல்லா மாடலாக பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வசதியாக கபோர்டுலாம் வந்துவிட்டு கொஞ்சம் இடிக்காமல் செவுத்தோடயே ஒட்டின மாதிரி ஆ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபேஷனான டைல்ஸே வந்துருக்கு அதுயே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆளுங்களுக்கு சாப்பாடு வந்து இப்போ நாங்களாம் வேலைக்கு போகிறோம் அதனால் எங்களுக்கு இது செஞ்சித் தர முடியாது நீங்களே பார்த்துக்கோங்க சாப்பாடுக்கு அதுக்கு எவ்வளோ ஆகுதோ அது அதில ஆட் பண்ணிக்கோங்க ஆ சரி நாளைக்கு வாங்க இடத்த பார்க்கலாம் ம் சரி ஆ நீங்கள் கேட்கற அமௌன்ட் நாங்கள் தரோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவாலிட்டியாக நல்ல மாடலாக வச்சி பண்ணுங்கள் ஆ சரி சரி வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு நாங்கள் காலையில வெளியில் போகிறோம் ஒரு பன்னெண்டு மணி போல நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க

ஆமாம்மா கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் ஆ ஓகே